ஹலோ உரக்கடைங்களா ஆ நான் நான் கனியாமூர்லேருந்து பேசுகிறேன் ஆ இல்லை நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம் சோளம் நெல் பருத்தி எல்லாம் போட்டுருக்கோம் ஏற்கனவே வந்துவிட்டு ரசாயனம் கலந்த உரம் எல்லாம் போட்டு ரொம்ப நிலம் வந்து ரொம்ப கெட்டு போச்சு அதனால் உங்கள்கிட்ட வந்துவிட்டு இயற்கை உரம் மண் புல் உரம் எல்லாம் வந்து கிடைக்குன்னு வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அதான் என்னென்ட்டு உங்கள்கிட்ட விசாரிச்சு பார்க்கலான்னுதான் கால் பண்ணோம்

ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ வந்துவிட்டு ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கமாக நெல் போட்டுருக்கோம் ஆ ஆ இல்லை மொத்தமாக நீங்கள் மொத்தமாக கிடைக்கும்ல உங்களுக்கு மொ மொத்தமாக இயற்கை உரம் கிடைக்கும்ல ஆ ஆ ம் ம் ஆ ஆ சரிங்க சார் எவ்வளோ வர்ஷமாக இந்த கடையை வச்சிட்ருக் வச்சுருக்கீங்க நடத்திகிட்டு வர்றீங்க ம் ம் அதான் ஏற்கனே பயன்படுத்தின உரம் அந்த உரம் எல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிதான் மண்ணு ரொம்ப கெட்டு போயிட்டு பயிரே ஒழுங்கா வர்றதில்லை அதிகப்படியான விளைச்சலும் ஒன்றுமே வர்றதில்லை அதான் சரி இயற்கை உரம் உங்கள் உரம் உங்கள் கடை உரம் நல்லாருக்கும் அப்படின் சொல்லி சொன்னாங்க அதனால தான் சரின்னு சொன்னாங்க ஆ ஆ சரிங்க

ம் சரிங்க சார் நாளைக்கு வந்து நானே பார்க்கறேன் ஆ சரிங்க சார் சரிங்க சார் நாளைக்கு வந்து பார்க்குறேன் சார் ஆ சரிங்க சார்